நான் ரொம்ப தூரம் பைக் எடுத்துட்டு போணுனால் அதுக்கு நான் என்ன எடுத்து வைப்பனா ஃபர்ஸ்ட்டு என்னோடய பைக்கை ஃபுல்லாக நான் செக் பண்ணுவேன் பிரேக் கரெக்டாக பிடிக்கிதா ஆக்ஸிலேட்டர் ஆகுதா இன்ஜின் ஆயில் இருக்கா காற்றுலாம் கரெக்டா இருக்கா அது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட்டு நான் செக் பண்ணிக்குவேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணணுனால் பைக்கு தேவையான டூல்ஸ் எல்லாமே நான் எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் பெட்ரோல் எக்ஸ்ட்ராவும் ஒரு சைடில் ஒரு கேனில் பிடிச்சிக்கணும் ஒரு பத்து லிட்டர் இல்லை இருபது லிட்டர் கிடைக்கும் ஆனால் நம்ம போகிற இடம் ஒரு காட்டுப் பகுதியாக இருந்தால் அங்கெல்லாம் பெட்ரோல் கிடைக்குமானு தெரியலை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டுப் போகிறது ஆனால் ரொம்ப நல்லது அந்தமாதிரி குளிர்காலம் பனிக்காலம் அப்புறம் மழைக்காலம்னால் அதுக்கேற்றமாரி ரெயின் ஜாக்கெட்டு அதெலாம் நானெலாம் வாங்கிட்டு போயிடுவேன் நல்லா நல்லா காஸ்ட்லியான ஷூவை எந்தளவுக்கு நம்ம பயன்படுத்துகிறமோ அந்தளவுக்கு நம்ம கால் நம்ம உடம்பு சூடாக இருக்கும் அப்போ லாங் ட்ராவல்க்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் ஏனால் நம்ம போகிற டைமில் மழை வந்து அது எல்லாம் நனைஞ்சிருச்சுனால் ரொம்ப குளிராகி உடம்பு சரியில்லாமல் போயிடும் அதனால் எல்லா எல்லாத்தையும் கரெக்டாக எடுத்து வச்சுக்கணும் அப்புறம் டேப்லட்ஸ் அப்புறம் சாப்பாடு வாட்டர்கேன் எல்லாம் கரெக்டாக எடுத்து வச்சுக்கணும் அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிறதுலாம் நம்மளுக்குதான் ரொம்ப யூஸ் ஏனால் நம்ம இப்போ ரொம்ப தூரம் போகிறோம் ஆனால் எல்லா இடத்துலையும் நிறுத்தியும் நம்மளால் டேப்லட் வாங்க முடியாதில்ல நிற்கிற டைமில் அப்படியே போட்டுகிட்டு நம்ம ஜாலியாக போயிடலாம் அந்தமாரி கண்ணில் தூசு அடிக்காமல் இருக்கிறது சன் கிளாஸஸ் அந்தமாரிலாம் போட்டுக்கணும் அப்புறம் கை க்ளவுஸ்சு எல்லாமே போட்டுக்கிறதுனால் அதெலாம் ரொம்ப நல்லது